என் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா போயிருந்தாங்கள் இந்த மாதிரி ஃபேம்லியோட சேர்ந்து எல்லாருமே குடும்பத்தோட போயிருந்தாங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பேசி வண்டிக்கூட சுற்றிப் பார்க்குற ச சுத்திப்பார்க்கறதுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் தங்குறத்துக்கு சாப்பாட்டுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்தமாரி நாங்கள் வந்து சுற்றுலா போனோம் குடும்பத்தோட நாங்கள் வந்து முதல்ல வந்து போனது பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலைக்கு போயிருந்தோம் ஏலகிரி மலைக்கு மேலே போயிருந்தோம் போகும்போதே வலியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சி கீழே எந்த அளவுக்கு வெயில் அடிச்சதோ மேலே போனால் அந்தளவுக்கு குளிரா இருந்துச்சி மேலே நிறைய ஒரு மலை மேலே கிட்டதட்ட ஒரு ஆறேழு பாயிண்ட் இருக்குது ப பக்கோடா பாயிண்ட்டு போட்டிங் பாயிண்ட்டு நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்கள் அதை சுற்றி சுற்றிப்பாக்க ரெண்டு நாள் அங்கேயே இருந்து ஸ் நல்லா சுற்றிப் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி போட்டிங் எல்லாம் போனோம் போட்டிங்க்கு எல்லாமே தனித்தனியாக காசு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு எங்கள் சுற்றுலா தரப்பின் மூலம் வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்தாங்க சாப்பாடும் நல்லா இருந்துச்சி தங்குறத்துக்கான சாப்பாடும் நல்லா பண்ணிக் கொடுத்துருந்தாங்க கூட்டு போய்ட்டு வந்தாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து அது திருப்பதிக்கு ப்ளான் பண்ணோம் அதே ஓட்டுநர் கிட்டயே திருப்பதிக்கும் அவங்களே வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆன்லைன்லையே பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம போய் த தரிசனத்துக்கு அங்கே போய் நம்ம குடோன்ல வெய்ட் பண்ணாமல் அவங்களே தங்குறத்துக்கு எல்லாமே வசதி பண்ணிக் கொடுத்துட்டாங்க அங்கேருந்து ஒரு இருபத்துநாலு மணி நேரத்தில் கூப்பிட்டு போய்ட்டு தரிசனத்தை காமித்து சாப்பாடெல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி அப்புறம் அந்த தங்குறதுக்கான விடுதியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சி நல்லா ரொம்ப பாதுகாப்பாகவும் கூட்டு போய் கூட்டு வந்து எங்களை விட்டார் திருப்பதிக்கு மலை ஏறும் போதும் நல்ல பொறுமையாக டைமிங்ல அந்த ட அந்த டைமிங் ஏறுறத்துக்கு அந்த நிமிஷத்தில்தான் நம்ம போகணும் அதுதான் பொறுமையாக சுற்றிக் காமித்து அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் போகும் போது இந்த கோயில் இருக்குது

பாபநாசம் பாபநாசத்துக்கு போய் எங்களை வந்து அங்கே குளிக்க சொன்னாங்கள் குளிச்சால் பாவம் எல்லாம் போகும்னு சொல்லிட்டு அது அதனால் குளிச்சிட்டு மறுபடி வ வரும்போது கீழே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நடந்தேதான் போகணும் வாகனம் போகாது அங்கேருந்து உள்ள ஒரு ரெண்டு கிலோ மீட்ரு காட்டுக்குள்ளே நடந்து போகணும் கொஞ்சம் அது பாதுகாப்பாக நம்ம போய்ட்டு அங்கே பார்த்துன்னு வரணும் பார்க்கறதுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ரொம்ப அழகா இருந்துச்சி அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல இருந்து வெளியே வரும் போது ஒரு விநாயகர் வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைப்பாங்கள்ல இந்த ஆரஞ்சு கலர்ல அதே மாதிரி ஒரு விநாயகர் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறது அந்தக் காட்டில் பச்சை பசேல்னு அந்த ஆரஞ்சு கலரு விநாயகர் ரொம்ப அழகா அங்கே ரொம்ப அதிக சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து நேராக வெளியே வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி அங்கேருந்து அப்படியே அலமேலு மங்கை கோயிலுக்கு கூட்டு போனாங்கள் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னும் ஒரு நாற்பது கிலோ மீட்ரு உள்ளே ஒரு ஊருக்கு கூட்டுப் போனாங்கள் அது அங்கேயும் நம்ம பெருமாள் கோயில் இந்த டிடிடி அந்த நிர்வாகத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது அங்கேயும் அது நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்ச்சி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதெல்லாம் போய் கூட்டு போய் காட்டி கூட்டு வந்து எங்களை சேஃபாக விட்டுட்டார் ஸோ எல்லாமே அந்த கூட்டு போன ட்ரிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்பறம் என் பசங்கெல்லாம் அப்பா அப்பா இந்த மாதிரி ட்ரிப்பு இந்த மாதிரி நம்ம சுற்றுலாங்க வருஷத்துக்கு ஒரு முறை எங்களை கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அழகழகாக சுற்றிப் பார்க்க பசங்கள் ஆசைப்பட்றாங்களே இவங்களும் நல்லா நம்மளுக்கு நல்லா சுற்றிக் காட்டுறாங்க பாதுகாப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் போய்ட்டு கூட்டு போய் கூட்டு வந்துர்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளாவுக்குப் போனோம் கேரளாவுக்குப் போனதுதான் எங்கள் வாழ்க்கையிலயே மறக்க முடியாத நினைவுகளாக இருந்துச்சு அங்கருந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு போய் மலை மேலே வந்து மூணாறுக்கு போனோம் மூணாறுக்கு வந்து ஃபுல்லாக மலை உச்சிக்கு கூட்டுப் போனாங்கள் சாப்பாடுக் கூடவே அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே அதிகமாக பார்த்தீங்கன்னா அங்கே ச அசைவ உணவுகள்தான் அது அசைவ உணவுன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஊறுகாய் நம்ம ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க அது இல்லாமல் அவங்க சாப்பாடு இல்லை போல் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஆனால் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு சாப்பாடு மீன்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு அந்த ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையுமே சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ச்சி அதே மாதிரி நாங்கள் போன எல்லா ஸ்டேஷனுக்கும் மூணாறு டாப் ஸ்டேஷனுக்கு முதல் மேலே கூட்டு போனாங்கள் அங்கேருந்து அதிரபள்ளி ஃபால்ஸுக்கு போனோம் அதிரபள்ளி ஃபால்ஸ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படியே அப்படியே ஆகாசத்தில் இருந்து வர்ற மாதிரி இருந்துச்சு தண்ணி அது எங்கேருந்துதான் வருதுன்னு தெரியலை அப்படி வந்து தண்ணி வந்து ஒரு ஃபோர்ஸாக கொட்டிட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா டேமுக்கு கூட்டு போனாங்கள் டேம்லதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு கார் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த கா கார்ல கூட்டு போனாங்கள் லைஃப்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் போனோம் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு அது வந்து க்ஸ் ரன்னிங்லேயே ஏறிறணும் நம்ம அது ஓடும்போது ஓடின்னே ஏறிண்ணும் ஓடின்னே இறங்கிண்ணும் ஓடின்னே ஏறிட்டு நாங்கள் போகும்போது கரெக்டாக அந்த டேம் வந்து தண்ணி ஃபாஸ்டாக வருது அங்க வந்து ரோப் கார் ஸ்டாப் ஆகிப்போச்சு ஸ்டாப் ஆனதில் அப்படியே கொஞ்ச நேரம் நின் நின்றுட்டோம் நின்றுட்டு நின்றுட்டுதுல எங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு என்னடா இது வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தா அப்படப்டியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி வந்துட்டாங்க கரண்ட் ஏதோ ஆஃப் ஆயிருந்துச்சு போல் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அப்படியே இறங்கனதுக்கப்பறம் அப்பா சாமி ஒரு பக்கம் சந்தோஷம் உயிரோ உயிரோட வந்து சேர்ந்தமேன்ற இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆமாம் அங்கே இருந்து நேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆலப்புழாக்கு போய்ட்டோம் அது எங்கள் டூருக்கு கூட்டிட்டு போனவர்தான் அவருதான் சொன்னார் இந்த மாதிரி கப்பல்ல ஒரு நாள் இங்கே தங்கலாம் அப்படின்னு அவரே அது இதுன்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே இது பண்ணி ப்ளான் பண்ணி கொடுத்தாங்க இந்த மாதிரி இங்கே கா இந்த வாடகைக்கு பேசி பன்னெண்டு மணிக்கு கப்பல்ல போனால் மா காலையில் ஒம்பது மணிக்கு வர்ற மாதிரி சேரி நம்ப எப்டி இருந்தாலும் ஒரு ஒரு ஒரு அதே அமௌண்ட் தான் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அதை போட் ஹவுஸ்ல தங்க ஆரம்பித்தோம் போன உடனே எங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க அத குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கள் கிளம்பனத்துக்கு அப்புறோம் அங்கே இருந்து கொஞ்ச தூரம் போனவொடன்னே ஒரு ஓரமாக ப படகை நிறுத்திட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள் அவங்களே போட் ஓட்டுறவரு சமைக்கிறதுக்கு நம்ம கூட வருவார் அவர் வந்து சமைத்த சாப்பாடு பண்ணி கொடுத்தாரு சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சி அப்புறம் அங்கேயே மீன் பிடிக்கறாங்க மீன் பிடிச்சு அங்கேயே அப்படியே மசாலா போட்டு வறுத்து கொடுக்கறாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் கிளம்ப ஆரம்பிச்சாங்கள் அங்கேருந்து ஒரு மேம் மேம்பாலம் இருந்துச்சு அந்த அந்த போட் ஹௌஸ் போகிறப்போ நிறைய புகைப்படம் எடுத்தோம் புகைப்படம் எடுத்துக்கினோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் அப்படியே கொஞ்ச தூரம் போகும்போது மழை சரியான மழை படகில் உட்காந்து இந்தப்பக்கம் அந்தப்பக்கம் தண்ணி நடுவில் போட்ல போகும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை விட வாழ்க்கையில வேற என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலேயே அந்த அந்த இதில் பார்க்கும்மோது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கனா அப்படியே கொண்டு போய் ஒரு ந சாய்ங்காலத்தில் ஒரு இடத்துல விட்டாங்க அங்கே சூரியன் முழுகும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சுச்சு நிறுத்திட்டு சாப்பாடு செஞ்சிட்டு நைட்டு ஹால்ட் பண்ணிட்டாங்க அங்கயே த தங்க சொல்லிட்டாங்க போட்லயே ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல்லருக்குற மாதிரி மரத்தாலையே ஃபுல்லா சூப்பராக அந்த நல்லா டிஸைன் டிஸைனாக பண்ணிருந்தாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீட்டு த தண்ணி சூடாக சுடு தண்ணி வருது குளிச்சிட்டு கா அப்புறமா காலையில எந்ச்சி வந்து அந்த பெட் ரூம்ல இருந்த அந்த ஸ்கீரின் திறந்து பார்த்தா நம்ம வந்து தண்ணியில மிதக்கற மாதிரியே இருந்துச்சி அப்புறம் இந்த எதனால் ஒரு இந்த டவுன் பஸ்ஸு மாதிரி ஒரு போட் இருக்கும் கவுர்ன்மெண்ட்ல அந்த போட்டு ஃபாஸ்ட்டாக போச்சுன்னாலே எங்கள் போட்டு ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும் அந்த போட்டு ஆடும்மோது நம்மளுக்கே வாந்தி வர்ற மாதிரி ஆயிடும் ஒரு ஒரு டைமு அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த டைம் அதுக்கப்பறம் அங்கேருந்து அப்படியே காலையில எந்ச்சு அவங்க சமைச்சாங்கள் சமைச்சிட்டு காலைல டிஃபன் கொடுத்தாங்க டிஃபன் கொடுத்து அங்கேருந்து போட் எடுத்துனு கிளம்பி எங்களுக்கு வந்து மறுநாள் காலையில ஒம்பது மணிக்கு போட்ல இருந்து வெளியே இறக்கி விட்டாங்க அங்கேருந்து அங்கே நாங்கள் நேராக அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் இதுமாரி நாங்கள் வருஷத்துக்கு ஒருமுறை டூரு பசங்களை கூப்பிட்னு கிளம்பிடுவோம் ஆனால் நாங்கள் போகிற எல்லா டூருமே அந்த ஒரே டூர் டிராவல் டூர் டிராவல் ட்ரைவர் தான் நல்லா ப்ளான் பண்ணிக் கொடுப்பாங்க இந்த இடத்துக்கு இங்கே போகிறோம் இந்த டைமிங் இங்கே போகணும் இந்த இடத்துல இங்கே இது இருக்குது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ நீ நீங்களும் அந்த அந்த மாதிரி போகணும்னு நெனைச்சீங்கன்னா உங்கள் ந நண் நண்பர்களை கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் சுற்றுலா போகணும்னு சொல்லிட்டு அவங்க எதுனால் ஏற்கனவே போயிருந்தாங்கன்னால் நீங்கள் இந்த மாதிரி போங்க அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க அதேமாதிரி விலையும் குறைச்சு கொடுப்பாங்க தங்குறத்துக்கு இடமும் நல்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்புதான் முக்கியம் இந்த மாதிரி தெரியாத இடத்துக்கு போய் சுற்றிப் பார்க்கணுன்னா நம்ம பாதுகாப்பும் முக்கியம் ஏன்னா நம்ம பாதுகாப்புதான் முதல்ல முக்கியம் பாதுகாப்பு பண்ணிட்டுதான் நம்ம எங்கேருந்தாலும் போகணும் வரணும் அதாவது நம்மளுக்கு விசாரிச்சிட்டு போங்கள் நல்லா கூட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு கூப்பிட்டு வர்றவராக பாருங்கள் சாப்பாடுலேயும் எந்த குறையும் இருக்கக்கூடாது சுற்றிப் பார்க்கறதுலியும் எந்த குறையும் இருக்கக்கூடாது போய்ட்டு வந்ததுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும் நம்ம வந்து யார் என்னன்னே தெரியாமல் கூட்டு போய்ட்டு சுற்றி பார்க்கறது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாததாக இருக்கக்கூடும் இருக்கும் விசாரிச்சிகிட்டு நீங்கள் கேளுங்கள் கேட்டுகிட்டு அப்புறமா அவங்கள கூப்பிட்டு ட்ரிப்புக்கு போங்கள் போகிற இடத்துல சந்தோஷமாக இருந்துட்டு வர்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் தான் ஒரு சரிங்க கண்டிப்பாக நான் நான் போய்ட்டு வந்தது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச நீங்களும் சுற்றுலா போய்ட்டு வாங்க பத்தரமாக போய்ட்டு பத்தரமாக வாங்க ஏன்னா நான் வந்து கிரிவலம் நிறைய கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவோம் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரும்போது அதெல்லாம் இந்த விசேஷ நாட்கள் இல்லாமல் மற்ற நாட்கள்ல போனீங்கன்னால் நீங்கள் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரலாம் விசேஷ நாட்கள்ல போய்ட்டு நம்ம லைன்ல நின்று ரொம்ப நம்ம உடம்ப அலட்டிக்கினு அவ்வளோ நம்ம விசேஷ நாட்கள் இல்லாமல் போனால் நிம்மதியாக போய் சாமி கும்பிட்டு நிம்மதியாக வந்து பார்த்துட்டு நம்ம அப்போதான் அடுத்த ஒரு வேற கோயிலுக்கோ போக விருப்பம் இருக்கும் இப்போ நம்ம ஒரே இடத்துல நின்று நின்று ரொம்ப டயர்ட் ஆகிடும் நம்ம மற்ற கோயிலுக்கு போக மாட்டோம் நேரமும் முடிஞ்சிடும் நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் அதனால் விசேஷ நாட்கள் இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயில் பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த இடத்துங்கள இடங்கள நிறைய பார்க்கலாம் நிறைய பார்த்துட்டு நீங்கள் நிறைய சுத்திப்பார்த்துட்டு வரலாம் நிறைய சுத்திப்பார்த்துட்டு வந்து நின்றாதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அலைச்சலும் இருக்காது அதே மாதிரி வண்டியோட வாடகையும் உங்களுக்கு வந்து அதிகமாக ஏறாது அதனால் விசேஷ நாட்கள் இல்லாமல் நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்